இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் லேப்டாப் ஓட தேவை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சதவீதம் அதிகரித்துவிட்டிருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுலேந்தே பள்ளிப்படிப்பு அல்லது வீட்டிலிருந்தே வேலை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது வந்து இந்த இந்த காரணங்கள்தான் ஒரு மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய ம உயர்வுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருடங்களாக வீட்டுலருந்து தான் வேலை பார்த்துன்னு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு லேப்டாப் ஒரு மொபைல் ஃபோன் கண்டிப்பாக தேவை அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் ஒரு இந்த அப்டேட்டேட் ஃபீச்சர்ஸ் எடுத்துருந்தால் அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது ஸோ உண்மையாகவே யூஸேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக தேவை இருக்கு அப்படின்தான் சொல்ல முடியும் அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா உயர்த்தர மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடர்ந்துருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய இடத்துல கேள்விப்பட்டது என்னன்னா லேப்டாப் மொபைல் ஃபோன் வாங்க போகணுன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ப்ரைஸஸும் ஏற்றிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாலும் மிகப்பெரிய மாற்றம் தான்